இருபத்தேழு மூணு ரெண்டாயிரம் பதினேழு பத்து ரெண்டாயிரம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு